நான் பைக்கில் போகணும்னு நினைச்சேன்னா மொதலே வந்து ப்ரிப்பர் பண்ணி வெச்சுக்குவேன் எங்கே சாப்பிட்லாம் பிடிக்கலானு சொல்லிகிட்டு மேக்ஸிமம் பைக்கில் போகும்போது வந்து ஹெல்மெட்டு போட்டுக்குவேன் அப்புறோம் பேக் செக் பண்ணிகிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா பிரேக்கர் எல்லாம் கரெக்டானு பார்த்துட்டு போவேன் இப்போது சாப்பிட்ட மாதிரி ஆயிட்டு இருந்தால் மேக்ஸிமம் வந்து இட்லி இந்த இடியாப்பம் இது மாதிரி சா சாப்பிடுவேன் ஒரு அரை ம ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருந்தால் களைப்பா இருந்தால் ஒவ்வொரு டைம் நிறுத்தி தண்ணி குடிப்பேன் ஒரு டைம் தி ஜூஸ் குடிப்பேன் இல்லைனா டீ குடிப்பேன் இல்லைனா கொஞ்சம் நேரம் நடந்துக்கிட்டு வண்டி நிறுத்திவிட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படி ஒரு ரிலேக்ஸாக பண்ணிகிட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து இருந்துட்டு கூட அப்புறம் போவேன் ஏன் ரிஸ்க்கு எடுத்துட்டு போகணும் இது மாதிரி ஒரு இடத்த போய் முதுகு வலி தோள்பட்டை வலி எல்லாம் வந்திருச்சு அப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் ஓ இனிமேல் நம்ப உடம்புக்கு வயசாகி போச்சு இதுக்கு மேல தாங்காது ஒரு லெவெலுக்கு போயிக்கோணும் ஒரு ஒன் டேவெல்லாம் போகிறாப்புல இருந்தால் நாம்ப வேறு கொ குறச்சிக்கிறது நல்லது பைக்கில் ரொம்ப தூரம் போகக்கூடாது அப்படி வந்து போய்ட்டு வந்து அவதிப்பட்டிருக்கறேன் ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் நார்மலுக்கே மாத்திரை கீது போட்டு சரியாச்சு மெயினாக வந்து டிராவலிங் இதை அப்போ வந்து இந்த புரோட்டா மா இந்த இது மாதிரி ஐட்டம்மெல்லாம் சாப்பிட்டோன்னா வயிறு ஒரு வயிறு ஒரு மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும் அன்னீசியாக இருக்கும் அதை தவுர்க்கணுனா இட்லி இது மாதிரி இடியாப்பம் இது மாதிரி ஜூஸு அது மாதிரி தண்ணி அடிக்கடி குடிச்சுட்டு போனால் ஒரு பிரச்சினையும் இருக்காது கொஞ்சம் வேகத்தை குறச்சிக்கிட்டு ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாகவும் பதட்டம் இல்லாத போணும்னு ஏனால் எதுர்க்க எல்லாம் வர வண்டிங்க அதோடு நம்பளோட ஸ்பீடாக வராங்க நாம்ப இன்னும் ஜாக்கிரதையாக போனாலே எதுக்கால வரவங்க நம்ம மேலே வந்து அதை பார்த்து போகிறதுண்டே இருக்குது அதனால ஏ பார்த்து போகிறது சாலை விதிப்படி நடக்கிறது கொஞ்சம் பிரச்சினை இல்லாதது மற்றபடிக்கி பெரிசா போகலாம் பைக்கில் போகலானு போகலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போகணும் ஆமாம் சரி ரைட்டு